நான் நலங்கு மாவு ஃபேஸ்பேக் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து தயிரோட மிக்ஸ் பண்ணி போ போட்டாலும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை நார்மலாக ரோஸ் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் இதில் போட்டாலும் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வந்து ஃபேஸில் வீக்லி டி த்ரீ டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அது அப்ளை பண்ணுறனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கண்ணை சுற்றி உள்ள அந்த டார்க்னஸ் கருப்பு வளையம் அதலாம் வந்து இருக்காது அப்புறம் வெயிலில் போயிவிட்டு வந்தோம்ன்னா அந்த டேன் ஆயிருக்கும்ல அதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா அந்த ஃபேஸ்பேக் அப்ளை பண்ணோம்னா அந்த டேன்லாம் நம்மளுக்கு வந்து ரிமுவ் ஆயிடும் ரிங்குல்ஸ்லாம் வந்து வராது அதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளோ வந்து ஃபேஸில் வந்து கொடுக்கும் இது வந்து எல்லாருக்குமே வாங்கிக்க முடியிற மாதிரி அளவில் தான் அதோட வந்து பிரைஸ் வந்து இருந்துச்சு